நீண்ட பைக் பயணங்களில் எனக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாகவே இருந்து கொண்டு இருந்தது நான் கிட்டத்தட்ட பக்கத்து அண்டை மாநிலங்களுக்கும் சரி அண்டை ஊர்களுக்கும் சரி நான் மிகவும் பயன்படுத்த வேண்டிய என்னோடய மிகவும் பிடித்த பைக் இதில் வந்து நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன் இதில் ஆரோக்கியன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விஷ் ஒரு பயணத்திற்கும் இன்னொரு பயணத்திற்கும் திட்டமிடல் வந்து பெருசாக இருக்கும் இதை வந்து ஒரு பதினஞ்சி நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் வந்து திட்டமிடல் செய்வேனே தவிர ஒரே நாளில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆறு நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகளில் நான் வந்து ஏற்படுத்திக்கமாட்டேன் இதுவே என்னோடய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பராமரிப்புன்றதை வந்து நான் வந்து நினைக்கிறேன் சாலை ஓர சாப்பிட விரும்பவும் விரும்பு விரும்புகிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்களில் போகும்போது விதவிதமான சாப்பாட்டு விஷயங்கள் இருக்குது இருக்குது அதனால அங்கங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றதுலாம் நான் விரும்பி சாப்பிட்றதுல ஒரு ஒரு நல்ல விஷயமாவே நான் கருதுகிறேன் நல்ல ஒரு ஒரு இடத்திற்கு போனால் ஒரு பழங்கள் கிடைக்கும் ஒரு இடத்திற்கு போனால் உணவுகள் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் கனிகள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் நல்லாவே ஒரு அமைப்புகளில் இருக்கும் எனக்கு மே பொதுவாகவே முதுகு வலி தோள்பட்டை வலி பெரிய அளவுக்கு நான் வந்து அவதிப்பட்டது இல்லை இருந்தாலும் சில இடங்களில் போகும்போது நிறுத்தி நிறுத்தி போகக்கூடிய அமைப்புகளையும் சாலை விதிகள் வந்து முறையாக ப பின்பற்றுவதன் மூலமாகவும் இந்த முதுகு வலி தோள்பட்டை வலியிலேருந்து நான் வந்து முழுமையாக வந்து வெளியில் இருந்துருக்கேன் எனக்கு இதுவரைக்கும் முதுகு வலியோ தோள்பட்டை வலியோ வந்தது கிடையாது ஏ காரணம் என்ன அப்டின்னால் ஆங்காங்கே நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கப்பறம் வந்து சில உணவகங்களில் நிறுத்தி ஒரு ஆசுவாசப்படுத்திக்கொண்டு இரவு நேரங்களில் பயணங்களின் போது வண்டிக்கு இது போடும்போதும் அதுக்காக சில விஷயங்கள்ல ஓய்வெடுத்துக் கொண்டு பயணம் செய்வதனால் இது பெரிய தொந்தரவாகவும் எனக்கு தெரியவில்லை மேலும் சொல்லணும் அப்படின்னா அந்த பயணங்களில் இருக்கும் போது நமக்கு நம்மளோ நம்மளுடைய அந்த புரிதல் மிகவும் அதிகமாகவே வரும் அதுவும் தனிமையான பயணங்களில் இருக்கும் போது மிகவும் நல்ல அருமையான அனுபவங்களும் நம்மை நமக்கே முன்னிருத்தி நம்மை முன்காட்டி வரக்கூடிய பயணங்கள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆகவே நான் பயணப்படுவதை அதுவும் பயணம் பைக்கில் பயணப்படுவதை மிகவும் விரும்புகிறேன்